ஹலோ மேடம் குட் மார்னிங் மேடம் மேம் நான் சிவா காலேஜிலேந்து யாசிம் பேசுகிறேன் மேம் மேம் ஏன் ஐடி கார்டு தொலைஞ்சிடுச்சு அதை நான் புது புது ஐடி கார்டு வாங்கணும் அதுக்கு எதாவது ப்ரொசீஜர் சொல்லுங்க மேம் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம் தேர்ட் இயர் ஆ ஆமாம் மேம் ஆ ஆமாம் மேம் ஆமாம் மேம் தொலைஞ்சிடுச்சு மேம் மேம் அது ஆல் ஆல்ரெடி அது பிய்யிற கண்டிஷனில் தான் இருந்துச்சு நான் அதை ஊக்கு போட்டு வச்சுருந்தேன் அது பஸ்ஸில போகும்போது மிஸ் ஆயிடுச்சு மேம் இல்லை மேம் அது நான் ஒழுங்காக தான் வச்சுருந்தேன் அது எப்படியோ தெரியாமல் மிஸ் ஆயிடுச்சு மேம் இல்லை மேம் நான் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ல மேம் ஏன்னா எக்ஸாம் வேறு வந்துச்சு மேம் அதான் ஆ ஆமாம் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் இப்போ நான் டூ டேஸ் கழிச்சு வந்து நான் லெட்டர் எழுதி குடுத்து உங்கள்கிட்ட வாங்கிக்கலாமா மேம் ஓகே மேம் அதுக்கு சார்ஜு ஆகுமா மேம் ஆ ஓக் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்